ஹலோ சார் சார் நான் என் பேர் அஸ்கர் சார் நான் நான் பிஇ ட்ரிப்பிள் இ டிபார்ட்மெண்ட் சார் ஒன்றுமில்லை சார் என்னுடைய ஐடி கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு லாஸ்ட் மந்த் ஸோ அதனால் இல்லை சார் நான் பஸ்ஸில் போயிட்டிருந்தேன் அது ரொம்ப கூ டிராஃபிக்காக ரொம்ப கூட்டமாக இருந்தது உள்ளே ஸோ அதனால் அதில் போகும் போது மிஸ் ஆகிடுச்சு எப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னு தெரியல நான் வீட்டுக்கு போய்தான் பார்த்தேன் திட்டினாங்க ரிட்டர்ன் வர முடியல நைட் டைம் அப்படின்றதுனால ஸோ அது தான் நான் இந்த மாரி வந்து

இல்லை சார் நான் வந்து அட்மின்கிட்ட ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் சார் அந்த இது மிஸ் ஆன அடுத்த நாளே வந்து நான் அட்மின்கிட்ட சொல்லிவிட்டேன் நான் இது மாதிரி மிஸ் ஆகிடுச்சு நியூ ஐடி கார்டு கொடுக்கச்சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அவங்க இன்னமும் எனக்கு வந்து இஷ்யு பண்ணலை நானும் கேட்டு கேட்டு பார்க்கிறேன் இன்னைக்குக்கூட கேட்டுப்பார்த்தேன் எதுவும் சொல்லலை சரி அது தான் மேம்கிட்ட நம்பர் வாங்கி சரி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன் சார் நோ சார் லாஸ்ட் இயர் சார் ஓகே

இல்லல்லை சார் நான் இதுவரைக்கும் அப்படி இருந்ததில்லை நான் அதுதான் சொன்னேனே பஸ்ஸில் போகும் போது அந்த ஒரு ரொம்ப கூட்டமாக இருந்தது நான் பாக்கெட்டில் வச்சுருந்தேன் அது எப்படி மிஸ் ஆச்சுன்றது எனக்கு தெரியவேல்லை சார் அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் ஆயிடுச்சு சாரி சார் இதுக்கப்புறம் இந்த மாரி நடக்காமல் நான் பார்த்துக்கறேன் கொஞ்சம் ஐடி கார்ட மட்டும் கொஞ்சம் இஷ்யு பண்ண சொன்னால் நல்லாயிருக்கும் சார் ம் ஆமாம் சார் திரும்ப ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக சார் இதுக்கப்புறம் இந் இந்த இஷ்யு இல்லாமல் நான் பார்த்துக்குறேன் சார் சாரி சார்

ஆ ஆ அதலாம் அதல்லாம் க்ளியர் பண்ணிட்டேன் சார் அதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டேன் இல்லல்லை சார் எல்லா எல்லாத்துலேயும் நான் சைன் வாங்கிவிட்டேன் நான் மேம்கிட்ட திரும்ப காண்மிச்சிட்டு திரும்பி எல்லாத்துலேயும் நான் சைன் வாங்கிவிட்டேன் எல்லாத்துலேயும் நோ பெண்டிங் ஆ ஆ எல்லாம் எல்லாம் எல்லாம் முடித்தாச்சு எல்லாம் முடித்து பர்ஃபக்ட்டாக முடித்தாச்சு ஓகே ஓகே சார் ஸாரி சார் இல்லை சார் நான் ஆக்சுவலாக நான் அட்மின்கிட்ட சொல்லி அவங்க வந்து எனக்கு இஷ்யு பண்ணலை நான் மேம்கிட்ட சொன்னேன் மேம் என்ன சொன்னாங்க நீங்கள் பிரின்சிபால் சார்கிட்ட சொல்லுங்கள் அவர் வந்து பேசுவாங்க அவர் சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் தான் நான் கால் பண்ணேன் இல்லைன்னா நான் கால் பண்ணியிருக்க மாட்டேன் நான் அவங்களோடையே நான் முடித்திருந்துருப்பேன் ஸாரி சார் இது கொஞ்சம் சின்ன விஷயம் தான் மேலிடத்து வரைக்கும் எடுத்துன்னு வந்துருக்குது ஸோ சாரி ஏன்னால் எக்ஸாமுக்காக தான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக போச்சு இல்லைனா பிரச்சனை இல்லை ஓகே சார் ஷ்யூர் சார் ஷ்யூர் சார் ஓகே சார் ஓகே சார் சார் தேங்க் யூ சார்